ஹலோ ஆ ரம்யா அக்காவா என்ன அக்கா பண்ணுறீங்க ம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ம் தம்பி என்ன பண்ணுறான் ம் நல்லா இருக்கேன் தம்பி என்ன பண்ணுறான் சார்ஜ்தானா சார்ஜ் கம்மியாகிடுச்சா இங்கேயும் அதே பிரச்சனை தான் என்ன பண்ணுறது ஃபோனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் ஃபோனை எடுத்தால் டிவி டிவியை எடுத்தால் ஃபோன் இதை தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க அங்கேயும் அப்படிதானா ஆ இல்லை முன்னாடி எல்லாம் நம்ப எப்படி விளையாண்டுகிட்டு இருந்தோம் இப்படியா ஃபோன் டிவி எல்லாம் பார்த்துகிட்டு இருந்தோம் ஆ

ஆமாம் ஆமாம் கண்ணாமூச்சி விளையாடுவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவது இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தோம் இப்போலாம் அது மாதிரியே விளையாட மாட்டேன்கிறாய்ங்க என்ன காரணம் ஆமாம் ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படிதான் இப்போ கண்ணுத்தெரியாமல் போச்சு ஒரு பையனுக்கு அவங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனை கொடுத்துட்டே இருந்துச்சான் பார்த்துட்டே இருந்தான் இங்கே வீட்டுக்கு பின்னாடி அப்புறம் டாக்டர் கிட்ட கண்ணுல்லாம் ரெட்டானோன டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய்ருக்காங்க இனிமேல் பார்த்தான்னா சுத்தமாக கண்ணே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்ணே சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம் அதையும் சொல்லி பார்த்துட்டேன் அப்பவும் கேட்க மாட்டேங்கிறான் பார்த்துட்டு தான் இருக்கான் முடியாது

ம் ம் ம் அய்யய்யோ இப்படிதான் அதுவுமே நம்ம என்ன பண்ணுறது நம்மளும் பிள்ளைகளை பார்த்துக்கணும்ல ஆமாம் எதுக்கெடுத்தாலும் ஃபோன் ஃபோனுன்னு தான் கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால் தான் நம்ப இனிமே ஃபோன் எல்லாம் கொடுக்காம மாடியில் கூட்டிகிட்டு போய் விளையாடுவது இல்லைனா சாயங்காலம் நேரத்தில் நம்ம ஃபிரீயாகருக்கும்போது பிள்ளைகளை எல்லாம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்தால் இவங்களுக்கும் ஃபோன் பாக்காமல் இருப்பாங்க நம்மளும் கொஞ்சம் ஃபிரீயாக இருந்த மாதிரி இருக்கும் ம் ஆ புக்கும் அந்த படம் வரைகிறது இந்த மாதிரிலாம் வாங்கிக்கொடுத்தா அதுல்லாம் பாப்பாங்க ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை பாப்பாங்க சரிஅக்கா இனிமே நம்ம அந்தமாதிரி பண்ணுவோமா சனி ஞாயிறுஎல்லாம் விளையாடடட்டுமே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படியே போய்ட்டு வருவோம் ம் சரி ம் ஆமாம் ஆமாம் போனை அவாய்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்க் கூட்டிகிட்டு போனோம்ன்னா அங்கே ஃபிரெண்டு ம் சரி அதுதான் ஸோ அது தான் நீங்கள் வரீங்களா என்னான்னு கேட்கலான்ட்டு பண்ணேன் அக்கா

ஆ நாளைக்கு ஈவ்னிங் வெய்யில் கம்மியானவொடன்ன கொஞ்சம் போகலாம் ஆ அஞ்சு மணி வரைக்கும் வெயிலடிக்கிறது ஒரு அஞ்சரை போல் போனோம்ன்னா ஏழு ஏழரை போல் வீட்டுக்கு வந்தோம்ன்னா சமைக்கிறது ஒரு ரெடியாகிடும் சரி அக்கா அப்போ நாளைக்கு கிளம்பி இருக்கீங்களா பிள்ளைகளையும் ரெடியாக இருக்க வைங்க ஒரு ஆ பார்க்குக்கு போய்ட்டு சரி நான் கிளம்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் வந்துவிடுங்க

சரி அக்கா வச்சுடவா ம்